ஹலோ ஆ மேடம் ரெஸ்டார துர்கா ரெஸ்டாரண்டுங்களா ஆ மேடம் எனக்கு ஃப்ரைட் நூடுல்ஸு பன்னீர் டிக்கா அப்புறம் ஒரு மினரல் வாட்டர் பாட்டல் வேணுங்க மேடம் அது ஒரு ஒன்றரை மணிக்குள்ள டெலிவரி பண்ண முடியுங்களா ஆ ஓகே மேடம் நீங்கள் டெலிவரி பண்ணுறத்துக்கு அவைலபுள் இருக்கிங்களா இருக்காங்களா ஓகே மேடம் ஓகே மேடம் அது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துவுட முடியுங்களா மேடம் ஒரு ஒன்றரை மணிக்குள்ள ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்க ஆ இன்னும் வேறே எதாவது இருக்குங்களா உங்க ரெஸ்டாரண்ட்டில் ஆ ஓகே

ஓ ம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் ஃபஸ்ட்டு இது இது ரெண்டும் கொடுத்து விடுங்க நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குனு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதில் இது ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் மேடம் ஆ ஓகே மேடம் எதாவது டெலிவரி சார்ஜ் அந்தமாதிரி எதாவது இருக்குங்களா அப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து விட்டுருங்க பசங்க பசியாக இருக்காங்க ஒரு ஒன்றரை மணிக்குள்ள கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க மேடம் பார்த்து ஓகே மேடம் உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிட்டுங்களா அமௌண்ட்டு ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் அனுப்பி வச்சிடுங்க ஆ தேங்க் யூ மேடம் ஆ